தமிழ் மக்கள் தங்கள் கலாச்சார பாரம்பரியங்களை போன்றவர் போன்றுவதற்கு தங்கள் மொழியை எப்படி பயன்படுத்துகின்றார்கள் தங் கலாச்சாரத்தையே வெளியே சொல்வதற்கு பயன்படுத்தும் முக்கிய மொழி தமிழாகும் அந்த தமிழை மிக தூய்மையாகவும் தெளிவாகவும் பேசி அந்த கலாச்சாரத்தை வெளிக்கொண்டு வருகிறார்கள் மற்ற மக்கள் மனதில் ஊற்றுவர் ஊற்றி வரும் வகையாக தமிழ் மொழி ஏற்படுகின்றன மற்ற மொழியில் கவிதை படிப்பதற்கும் தமிழ் மொழியில் கவிதை படிப்பதற்கும் மிகவும் வித்தியாசம் உள்ளது ஒரு ஒரு வார்த்தையை இரண்டாக பிரித்து வேறு வேறு விதமாக கூறுவதற்கு தமிழ் மொழி அழகாக பயன்படுத்தலாம் இதுவே என் கருத்து